ஹலோ

சிவா பார்லரா மேம் எனக்கு ஒரு என் மேரேஜிக்கு நெஸ்ட் மந்த்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து மேரேஜி ப்ரைடல் மேக்கப் பண்ணணும் எவ்வளது வரும் ம் மெஹந்திக்கெலாம் தனித்தனியாவா இல்லை அதோடய சேர்த்து பண்ணுவீங்களா மேம் மெஹந்தி எப்படி எவ்வளோ நேரம் ஆகும் மெஹந்தி போட ஓகே மேம் கை கால் அதெல்லாம் போட்டிருவீங்கல்ல எனக்கு வந்து டல் ஸ்கின்னாக தான் மேம் இருக்கும் அதனால் மேக்கப் வந்து ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் போடணும் இந்த லிப்ஸ்டிக்லாம் அதிகமாக வேணாம் அதுதான் மேக்கப்லாம் போடுறதே பிடிக்காது வீட்டில கொஞ்சம் கம்ப்பல் பண்ணுறதுனால கொஞ்சம் இது பண்ணிகிட்டுருக்கேன் ஓகே மேம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணணும் இல்லை நீங்கள் அங்கே மண்டபத்தில் தான் மேரேஜி வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் இந்த குறுக்கு கோயில் கிட்ட உள்ள ஒரு மண்டபம் நீங்கள் அங்கே வந்திருங்க ஆ ஓகே மேம் எப் கோல்டு ஜுவெல்லரி இருக்குது இருந்தாலும் ஸாரீக்கு ஏற்ற மாதிரி நான் கலர் சொல்கிறேன் பிங்க்கு வித்து க்ரீன் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜுவெல் எடுத்துகிட்டு வந்திருங்க ஆ அதுதான் ஸாரீ தான் பிங்க்கு வித்து க்ரீன் இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க மேம் அதெல்லாம் போட்டு தான் பண்ணணும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ஓகே மேம் ஓகே மேம் பூவெலாம் எப்படி நீங்களே கொண்டு வருவீங்களா இல்லை நாங்கள் வாங்கி வச்சிக்கவா மேம் சரி ஓகே ஓகே நாங்களே வாங்கிக்கிறோம் ம் ஆ ஓகே மேம் பண்ணிடலாம் மொத்தமாக டோட்டலாக எவ்வளது வரும் ஆ ஓகே ஓகே பரவாயில்லை மேம் ஆ ஓகே மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம்